ஹலோ ஹலோ அண்ணா நாங்கள் வந்து பங்களாபுதூர்லேருந்து பிரியங்கா பேசுகிறேங்க ஆ நெல்லை நெல்லை காய்கறி ஹோல்ஸு சேலுங்களா ஆ ஓகேங்கண்ணா நானும் ரொம்ப நாளாக தேடிகிட்ருந்தேங்க இந்தமாதிரி ஹோல்ஸு சேல் கடையில் கொஞ்சம் காய்கறி வாங்கணும் அப்படின்னு தேடிகிட்ருந்தேங்க உங்கள் நம்பர் கிடச்சுது அதுதான் கால் பண்ணிணேங்க ஆ ஓகேங்கண்ணா இப்போது வந்து நான் ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேங்க ஒன்று அது ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வர திங்கக்கெழம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேங்கண்ணா ஆ எனக்கு வந்து உங்கள் கடையில் வந்து காய்கறி வேணுங்க அதுதான் கிலோ கணக்கில் வாங்கினா கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்ருக்கேங்க ஆ ஓகேங்கண்ணா எனக்கு வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு கிலோலேயும் ஆ இல்லை ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ கொடுங்க ஒவ்வொரு காய்கறிலேயும் அஞ்சு அஞ்சு கிலோ கொடுங்க என்னென்ன வெரைட்டி காய் இருக்குதுங்கண்ணா என்னென்ன காய்கறி இருக்குதுங்க ஆ ஓகேங்கண்ணா இப்போது ரேட் எவ்வளோ வருங்க ஓகேங்க ம் சரி ஓகேங்கண்ணா எல்லா காய்கறிலேயும் எனக்கு அஞ்சு அஞ்சு கிலோ கொடுங்க அதெல்லாம் எவ்வளோ வரும்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஆ ஓகேங்கண்ணா ஆ ஆ ஓக் ஆ ஓகேங்கண்ணா நான் இப்போது சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வெண்டைக்கா பெரிய வெங்காய ஆ வெண்டைக்கா பெரிய வெங்காயம் அஞ்சு கிலோ தக்காளி கேரட்டு பீன்ஸு கெழங்குங்க கெழங்கு உருளைக் கெழங்கு உருளைக் கெழங்குங்க ஆ இஞ்சி பூண்டுங்க பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுடுங்கண்ணா அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை தழைங்க ஆ இதெல்லாம் எடுத்து

ஆ நீங்களே பண்ணிடுவீங்களாண்ணா ஆ ஓ ஆ சரிங்கண்ணா நீங்கள் வந்து நாங்க நீங்கள் டோர் டெலிவரி பண்ண வரும்போது நாங்கள் கொடுத்தர்றேங்க அட்ரெஸ் வந்து பங்களாபுதூருங்க தமிழ் நகர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டுங்க ம் ம் ஆ ஓகேங்க நாங்கள் கேஸாகவே பே பண்ணிடுறேங்கண்ணா ஆ ஓகேங்க ம் சரி ஓகேங்க நாங்கள் இப்பிடி இப்போது கொஞ்சம் கம்மி ரேட்டில் எங்களுக்கு பண்ணித் தர முடியுங்களா அப்படிங்களா ஆ சரி ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் நாங்கள் எதிர்பாக்குறோங்க ஆ ஆ ஓகேங்க ஓகேங்க கொஞ்சம் கடை ஓடுனதுக்கப்புறம் அப்படியே நான் அப்படியே கன்ட்டினியூ பண்ணிக்கிறேங்க ஆ சரிங்கண்ணா ஓகே நன்றிங்க ஆ ஓகேங்க